எங்கள் பகுதியில் பாரம்பரிய விளையாட்டுன்னு பார்த்தீங்கனா கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி ஒரு பத்து பேர் இருக்கோம்னா அதில் ஒரு ஆள் வந்து கண் மூடிப்பாங்க மீதி இருக்கிற நபர்கள்லாம் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சுப்பாங்க அந்த ஒளிஞ்ச ஒருத்தரை போய் நம்ம கண்டுபிடிப்போம் இது ஒரு விளையாட்டு இன்னொரு விளையாட்டு பார்த்தீங்கனா கபடி இந்த சைடு ஒரு எட்டு பேர் அந்த சைடு ஒரு எட்டு பேர் ஒருத்தங்க ஒருத்தங்க பாஸ் எடுத்துவிட்டு உள்ளே போனாங்கன்னா யாராவது ஒருத்தங்கள வெளியேற்றிவிட்டு மறுபடி வந்துடுவங்க இந்த மாதிரி ரெண்டு டீம்லேயும் ஒரு ஒருத்தங்க மாறி மாறி போவாங்க கடைசியில் எந்த டீமில் அதிகமான ஆள் அவுட்டு ஆகுறாங்களோ அவங்க அவுட்டுன்னு நம்ம சொல்வோம் இன்னொன்று பார்த்தீங்கனா பாண்டியாட்டம் பாண்டி ஆட்டங்கறது சேம் அந்த கல் இருக்கும் கல்லை தூக்கி போட்டு நொண்டி அடித்து நொண்டி அடித்து போடுறது தான் பாண்டியாட்டம்னு சொல்வாங்க இந்த மாதிரி நிறைய விளயாட்டுலாம் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கனா இந்த வளையல்லாம் இருக்கும் வளையல்லாம் ஒடைச்சி போட்டு அந்த வளையல்லேருந்து இப்போது ஒரு ஒரு ஒரு ஒரு பீஸாக இப்படி எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து கடைசியில் யாருக்கிட்டே நிறையா வளையலிருக்கோ அவங்க வந்து ஜெயிச்சதாக சொல்வாங்க இன்னொரு விளையாட்டு ஒன்று பார்த்தீங்கனா பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்லப்போனால் சாப்பாடு செஞ்சு அது எல்லோத்துக்கும் பரிமாறுறது பசங்கக்குள்ளேயே எல்லாம் பசங்களும் சேர்ந்து எல்லாம் கூட்டஞ்சோறாட்டம் செஞ்சு இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் சாப்பாடு பரிமாறுறது ஒரு ஒருத்தங்க வீட்டுலேருந்தும் ஒரு ஒரு பொருளை எடுத்துட்டு வருவோம் ஒருத்தங்க அரிசி ஒருத்தங்க பருப்பு ஒருத்தங்க தண்ணி ஒருத்தங்க காய்கறி அந்தமாதிரி எடுத்துட்டு வந்து கூட்டமாக சேர்ந்து சாப்பாடு ரசம் பொரியல் அதெல்லாம் செஞ்சு இருக்கக்கூடிய எல்லோருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து கிராமத்து சைடு பண்ணுவாங்க இப்போ சிட்டி சைடுன்னு பார்த்தா எல்லோரும் விளாட்றது அச்சாங்கல் விளாட்றாங்க அச்சாங்கல் அப்படின்னு பார்த்தீங்கனா ஒரு அஞ்சு கல் வெச்சுட்டு அஞ்சு கல் அது பிடிக்கிறது இன்னும் பார்த்தா ஒரு முப்பத்தி ரெண்டு கல் நாற்பத்தி ரெண்டு கல்லுன்னு சொல்லி அப்டியே பரப்பி வெச்சி ஒவ்வொரு கல்லாக ஒரு ஒரு கல்லாக எடுத்து விளாடுவாங்க அது ரொம்ப விறுவிறுப்பாக போகும் அந்த ஆட்டம் இன்னொரு ஆட்டம் மரம் ஏறுகிறது மரம் ஏறி பழம் பறித்து அதை கீழே போட்டு யார் அதிகமான பழம் பறிக்கிறாங்க யார் எவ்வளோ வேகமாக மரம் ஏறுகிறாங்க அப்படின்ட்ருக்கு இன்னொன்று ஆற்று தண்ணிக்குள்ளே எவ்வளோ பேர் மூச்சு அடைச்சு உள்ளே விளாடறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் மூச்சு அடைத்து அது ஆற்றுக்குள்ளயே இருக்க முடியுமா அப்படி யார் பீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளாட்லாம் விளாடுவாங்க இந்த மாதிரி நிறையா விளாட்லாம் சொல்லிட்டே போகலாம் இன்னொன்று பார்த்தீங்கனா இன்னொன்று வந்து இந்த பொருளை ஒளிச்சி வெச்சு விளாடுவாங்க ஒரு பொருளை கொண்டு போய் அங்கே வைச்சிருவாங்க அந்த பொருளை வந்து யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணதாக சொல்வாங்க